கரெண்ட்டுன்னா பெரிய இதாக இருக்குது நானே மழை பெஞ்சிருந்தது கம்பியில் மோதியிருக்குது துணியை போட்டதும் என்னை விசுக்குன்னு தூர தூக்கி தள்ளிடுச்சு கரெண்ட்டு எல்லாம் ஒயரிங் பண்ணுறதெல்லாம் முன்ன செவுற்றுல போட்டு பண்ணாங்கோ இப்போது பைப்பு போட்டு பண்ணியிருக்கிறாங்கோ ஏதாவுது டேமேஜ் ஆனால் கூட தெரியாது பழைய ஒயர்லாம் ஆனால் நம்ப கூட்டியாந்து எல்லாம் எப்படியின்னு எல்லாம் செக் பண்ணிக்க வேணும் கரெண்ட்டு பெரிய விஷயமாக இருக்குது இன்னும் இதுலியே இருந்தால்கூட பரவாயில்ல கொஞ்சம் காலமுன்னால் தூக்கி தள்ளிடுது நம்ப ஜாக்கிரதையாக கரெண்டை எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேணும் அப்புறோம் மின்னத்தேனதெல்லாம் இல்லை முன்னையெல்லாம் குடிசைலையும் கீது இருந்தாங்க கரெண்ட்டு இல்லாது இருந்துது இப்போ வீடு தவறாது எல்லாம் கரெண்டு போட்டுடாங்கோ கரெண்ட்டுன்னால் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேணும் எச்சரிக்கையாக